நம் வாழ்வில் தொழில்நுட்ப மாற்றங்கள் நிறையவே இருக்கின்றன அந்த காலத்தில் மாட்டு வண்டி குதிர வண்டி கால்நடை என்று நாம் நடந்து கொண்டிருந்தோம் ஆரோக்கியமாக இருந்தார்கள் தற்போது பஸ்ஸு டூ வீலரு பேருந்து காரு பைக்கு இப்படி பல வாகனங்கள் அதிகரித்து இது காலநிலை மாற்றத்தில் பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இது இதனால் அந்த காலத்தில் நடந்து போனதினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை ஆரோக்கியமான உணவு கிடைத்தது ஆரோக்கியமான எல்லாமே கிடைத்தது நாட்டு மாட்டுப்பாலு ரசாயனம் கலக்காத ஒரு உணவாக நமக்கு அந்த காலத்தில் கிடைத்துக் கொண்டிருந்தது தற்போதைய காலத்தில இந்த பேருந்துக்கள் இந்த வாகன புகைகள் அதிகரித்து இது பெட்ரோல் டீசல் இது போன்று ரசாயனங்கள் அதிகரித்து ஓசோன் மண்டலத்தை தாக்கி மழையை பொழிவதை குறைத்துள்ளது அந்த அந்த காலத்தில் வந்து மாதம் மும்மாரி மழை பொழியும் தற்போது வந்து மழை என்பதே கிடையாது பெய்யக்கூடிய காலத்தில் மழை பெய்யாமல் காலம் தவறி மழை வந்து ஒரு மாதத்திற்கு பெயக்கூடிய மழை ஒரே நாளில் கொட்டித்தீர்க்கிறது இதுபோன்று காலங்கள் தொழில்நுட்ப மாற்றங்களால் இது இதுப்போன்ற மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது அடுத்தபடியாக அந்தக்காலத்தில் வந்து ஒரு சேதி கொண்டுப்போய் சேர்க்கணுன்னால் ஒரு மனிதனிடம் சொல்லி அனுப்பி போய் சேர ரெண்டு நாள் அப்படி ஆகும் தற்போது செல் போன் செல் போன் மூலயும் இந்த உலகத்தில் எங்கே எது நடந்தாலும் ஒரே செகண்ட்டுக்கு செகண்ட் நாம்ப தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு தொழில்நுட்ப மாற்றம் நல்லாவே இருக்குது இதில் வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நாம்ப பயப்படுத்தக்கூடியதான் இந்த இந்த செல் போன் அப்படிங்கறது இன்னும் அடுத்தபடி உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ப அந்த காலத்தில் வந்து அம்மியில் அரச்சு உரல்ல அரச்சு குத்தி அப்படி சாப்பிடாங்க அன்னன்றைக்கி சமைச்சி சாப்பிட்டாங்க தற்போது கிரைண்ரு மிக்சி இது போன்று அடுப்பு ஸ்டவ்வு கேஸ் ஸ்டவ்வு இதுப்போன்றெல்லாம் வந்து ஆரோக்கியமில்லாத உணவாக இருந்துக்கொண்டிருக்கிறது அடுத்த அடுத்து நம்ப வாழ்வில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய காலநிலை மாற்றம் ஓசோன் மண்டலத்தை தாக்க கூடிய அளவுக்கு இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது சூடாகியே போயிகிட்ருக்குது மலைகள் வந்து இந்த ஐஸ் மலைகள் எல்லாமே வந்து உருகிக்கொண்டே போகிறது இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் ஒரு பர்சன்ட்டு தான் உருகியிருக்குது அதுக்கே தண்ணி வந்து அதிக அளவில் வருது இந்த கடல் பகுதியெல்லாம் வந்து நீர்மட்டங்கள் உயர அதிக அளவில் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே வந்து உயரும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கறாங்கள் பாதி நகரம் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னுலாம் வந்து சொல்றாங்க தொழில்நுட்ப இது இதுப்போன்ற இதெல்லாம் வந்து தொழில்நுட்பத்தால் மட்டும்தான் ஏற்பட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன்